தமிழ்மொழி கொள்ளும் சவால் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தோன்றின மொழியே தமிழ்தான் ஃபஸ்ட் மொழினு சொல்லிக்கூட ஆரமிக்கலாம் எந்த தமிழாக இருந்தாலும் மொதல் சொல்கிற வார்த்தை அம்மா அம்மாவை தவிர வேறு எந்த வார்த்தையும் ஃபஸ்ட்டில் வந்தது கிடையாது இரண்டாயிரதுக்கும் மேற்பட்ட இப்போ ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட தமிழ்மொழி நிலைத்து நிற்குது ஆனால் இப்போ வந்து இங்கிலிஷ் அவ்வளோ பெரிய இதுவாக ஆகிடுச்சி இஸ்யூஸ் ஆகிடுச்சு அந்த இஸ்யூஸ்க்கு நம்ம எதுவும் பண்ணமுடியாத அளவுக்கு மாறி நிற்கிறோம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து தமிழ்மொழி நமக்கு பெருசு ஆனால் இங்கிலிஷ் மொழிக்கு இப்போ ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொடுத்து ஆங்கில மொழிக்கு போய்கிட்டு இருக்காங்க அதே மாதிரிதான் ஹிந்தி எல்லாமே போய்கிட்டு இருக்குது